பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பால்கார அக்கா பச்சையம்மா பக்கத்துக்கு வீட்டில் செல்வராணி என்னோடு அந்த தெருவில் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க ஃபர்கத்து நிஷா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சும் ஃபௌசியா